கன்னியாகுமரி போகலாம்னு என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம் பசங்க லீவ் பரீட்சை லீவுக்கு வீட்லேயே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அதனால அவங்கள கூட்டிட்டு கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவு செஞ்சிருக்கிறோம் நானு என் மனைவி என் பசங்க என் பெண் மூணு நாலு பேரும் கிளம்பி கன்னியாகுமரி போகலான்ட்டு ஏன்னா அங்கே கடற்கரை திருவள்ளுவர் சிலை கப்பல் இதுயெல்லாம் போகிறதையெல்லாம் பார்க்கணும்னு என் பையன் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறான் அதுக்கு தான் கன்னியாகுமரி செலெக்க்ஷன் பண்ணோம் அங்கே போனோம்னா மீன் பிடி மீனவர்கள் போட்டை பயன்டுத்துறது எப்படி எப்படி போகிறாங்க எப்படி வர்றாங்கங்கிறதெல்லாம் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதனால நானும் அதை கூட்டிட்டு போய் காட்டலாம்னு இருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு ரயிலில் போனோம்னா கொஞ்சம் செலவு கம்மியாக வரும் பஸ்ஸில் போனால் செலவு கொஞ்சம் எச்சா வரும் அதுக்கு நாங்கள் ரயிலில் புக் பண்ணி கன்னியாகுமரி போகலாம்னு முடிவு பண்ணி இருக்கிறோம் பசங்களுக்கு பரீட்சை லீவு விட்டவுனேமே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறோம் நான் என் மனைவி என் மகன் என் மகள் நாலு பேரும் போகலாம் அப்படின்ட்டு பயண செலவு பார்த்தோம் பஸ்ஸில் போனால் எச்சா வருது ட்ரெயினுக்கு போனால் கம்மியாக வருது குடும்பத்தோடு போறம்மேட்டிக்கு டிரெயின்ல போனால் நல்லாவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்டிங்குறதுக்காக ட்ரெயினை புக் பண்ணிட்டோம் படுத்துட்டே போகலாம் உட்காந்துக்கலாம் பஸ் அப்படி இல்லை அதனால் நாங்கள் ட்ரெயினை முடிவு பண்ணிட்டு ட்ரெயினில் புக் பண்ணி போகலான்ட்டு இருக்கிறோம் அங்கே போனால் கடலில் குளிக்கிறதுக்கு என் பசங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படியே திருவள்ளுவர் சிலை இருக்குது அங்கேயும் கூட்டிட்டுப்போய் காம்ச்சிடலாம் அந்த போட்டில் கூட்டிட்டு போவாங்க போட்டில் கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கும் ஒரு புதுசாக இதுவரைக்கும் போனதில்லை போட்லேயே அவங்க போனதில்லையா அவங்களுக்கும் போன மாதிரிருக்கும் கடல் மீனவர்கள் எப்படி போகிறாங்க எப்படி வர்றாங்கங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அதனால் கன்னியாகுமரியை தான் நாங்கள் விரும்பி போகலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கிறோம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் அதுக்கான பட்ஜெட்டையும் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம் இனி நாங்கள் போகிறது ஒன்று தான் பாக்கி அது பசங்களுக்கு பரீட்சை லீவ் விட்டா அங்கே தான் கூட்டிட்டு போணும்னு சொல்றாங்க நாங்கள் அதை கேட்டுட்டு அவங்க விருப்பப்படியே நாங்களும் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம்